எப்பொழுதும் ஒரே பாட்டெலாம் முணுமுணுக்க மாட்டோங்க எப்பயாவது தான் நம்ம ஒரு சுச்சிவேஷன் வரும்போது அப்பப்போ ஒரு பாட்டு இப்போ நாங்கள் மெஸ்ஸுக்கு போகிறோன்னா எங்கள் மெஸ்ஸில் எப்பயுமே பாட்டு ஓடிகிட்ருக்கும் அந்த நிமிஷம் அந்த பாட்டு ஞாபகம் வந்தால் அப்போ பாடிகிட்ருப்போம் எங்கள் ரூமில் எக்ஸாம் டைம்னால் ஒரு பாட்டு போடுவோம் அது எக்ஸாம் எழுதும்போது அந்த பாட்டு ஞாபகம் வரும் ஐயோ எக்ஸாம் எழுதுகிறமா பாட்டு எழுதுறமான்னு கூட அப்படியே தெரியாது அப்படி இருக்கும் எங்கள் ரூமில் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவ்வளோ பாட்டு ஓடும் பழைய பாட்டு பழைய பாட்டு பழைய பாட்டு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதோட அந்தோட வரிகளெலாம் ரொம்ப கேட்க அழகாக இருக்கும் புது பாட்லேயும் அதேமாதிரிதான் இப்போது உள்ள புது பாட்டெலாம் சின்ன சின்ன வரிகளெலாம் கொடுத்து கேட்கும்போது அதில் பொருட்கள் அதிகமாக இருக்கும் அதுவும் அழகாக இருக்கும் அதெல்லாம் கேக் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்பயாவது நமக்கு ஒரு சுச்சிவேஷன் வரும்போது அப்போ அந்த பாட்டு ஞாபகம் வரும் அதை பொறுமையாக நம்ம மனசுக்குள்ளாரேயே பாடிகிட்டு போய்விடுவோம் இப்போ பஸ்ஸில் போகும்போது பார்த்தா அங்கே சூப்பர் சூப்பர் பாட்டு போடுவாங்க நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் அந்த பஸ்ஸோட பாட்டு கேட்கும்போதும் அவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அழகாக இருக்கும் பஸ்ஸுன்னாவே பழைய பாட்டுதான் ஓடும் அதில் அதுவும் அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க அந்த ஒவ்வொரு ப்ளேஸ் வரும்போதும் டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட் சாங் வருமா அப்போ அதை பார்க்கும்போதும் பாட்டு கேட்கும்போதும் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஜாலியாகவும் இருக்கும் இது மாரி வந்து ஒவ்வொரு சுச்சிவேஷன்லேயும் ஒவ்வொரு சாங்ஸெல்லாம் கேட்கும்போது இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு எப்பயாவது கேட்போம் அது கேட்க வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு ஒருவேளை அந்த பிஃபோர் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு அப்புறம் ஆப்ஃடர் நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது அந்த பாட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகமெலாம் அப்பப்போ நம்ம நினைவுகளுக்கு வரும் இதேமாதிரி ஒன்று ஒன்றா நம்ம மனதுக்கு வந்து தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்தமாதிரி பாடல்கள் தானங்க எப்பயாவது ஞாபகம் வரும் எப்பயாவது இந்த பாட்டேதான் முணுமுணுப்பேன் அப்படின்னு கிடையாது எப்பெப்பலாம் ஏதாவது பாட்டு கேட்குறோமோ அந்தந்த பாட்டு அப்பப்போ ஞாபகம் வரும் அவ்வளோ தான்